தாலுக்கா ஆஃபிஸ் தாலுக்கா ஆஃபிஸ்க்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு டெத் செர்டிஃபிகேட்டோ பிறந்த செர்டிஃபிகேட்டோ தேவைனா அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க இத்தனை நாளைக்குள்ளே வரும்மா அப்படினு சொல்லுவாங்க அவங்க அவங்க உய உயர் அதிகாரிகள் சைன் வச்சால் தான் அந்த செர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்கும் அதுக்காட்டியும் நம்மளை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம கைக்கு வந்துடும் ஒரு லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னாலும் அதுக்குள்ளே ஆவணங்கள் எல்லாம் ப்ரூப் எல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுருக்குறோமா தெளிவாக இருக்குதா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு தான் மேல் அதி அதிகாரிகள் பார்த்துட்டு தான் நமக்கு சைன் பண்ணி நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவாங்க நம்ம ஏரியா இது இவங்களோட லேண்டாக அப்படினு சொல்லி வந்து ஆக் ரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செஞ்சி தருவாங்க